என்னோடய டெய்லரிங் வேலையில் வந்து நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா ஒரு பிளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க தைக்கிறதுக்கு அந்த பிளவுஸ் வந்து அவங்க சொன்ன மாடல் எயிம் பண்ணிதான் நான் கட் பண்ணினேன் ஆனால் கட் பண்ணி அது தைக்கிறப்போ பார்த்தோம்னா அந்த டிசைன் வந்து அவங்க சொன்ன டிசைனாக வரல மறுபடி நாங்க அது என்ன பண்ணோம் கொஞ்சம் என்ன யோசித்து அது ஒரு வேறு டிசைனில் கொண்டாந்து அதுக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி அவுங்களுக்கு அது கொண்டு போய் காம்மிச்சி கொடுத்தோம் அவங்க வந்து நாங்கள் எதுர்பாத்தத விட நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டிங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க